நான் சமைக்கும்போது என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவேன்னு கேட் இருக்கீங்க என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன கேஸ் அடுப்பு பற்ற வைக்கும்போது கொஞ்சம் கே கேஸ் இது லீக் ஆகுதா டியூப்பு சரியாக இருக்கா அப்படின்றத கவனிப்போம் கேஸ் பக்கத்தில் தேவை இல்லாத பொருட்கள் கு நெருப்பு பத் ஈஸியாக பற்றக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரி பொருட்கள் ஏதுவும் வைக்க மாட்டோம் வேறு என்ன மற்றபடி எதுவும் இல்லை சேஃப்டியான பொருட்கள் மட்டும்தான் நான் வந்து அடுப்படியில் வெச்சி இருப்போம் அதை தவிர வேறு எதுவும் வெச்சி இருக்க மாட்டோம் மற்றப்படி எதுவும் ஆ ஈஸியாக கிச்சனில் வந்து இருந்து வெளியே போறதுக்கான ஈஸியான வழிகள் எல்லாமே பா கரெக்டாக இருக்கும் இன்னோன்னு சமையல் செய்யும்போது ஜன்னல்கள் எல்லாம் ஓப்பன் பா ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பேன் இந்த மாதிரி சில காரியங்கள் அப்புறம் சமைக்கிற இடத்துல தேவை இல்லாம தண்ணி சிந்தாம ஏன்னா தண்ணி சிந்துனா வழுக்கி விழுகிற ஒரு அவசரத்தில் த சமையல் பண்ணும்போது தாளிக்கும்போது வழுக்கி விழுகிற மாரிருக்கும் ஸோ தண்ணி வந்து தரையில் சிந்தாத படிக்கு கொஞ்சம் கவனமாக பாத்திரங்கள் விலக்கறதாக இருக்கட்டும் இல்லை அரிசி களையும்போது இந்த மாதிரி வேகன் சே காய்கறி கழுவும்போது இந்த மாதிரி காரியங்கள் செய்மோது தண்ணி வந்து சிந்தாத அளவுக்கு பார்த்துக்கொள்வேன்